இப்போ பழைய மற்றும் புதிய ஊடகங்களுக்கு இடையே என்ன வித்தியாசம் நான் பார்க்குறேன் அப்படினா பழைய இதில் வந்து எக்ஸாக்டாக என்ன ஃபாக்ட் நடந்ததோ அதை போடுவாங்கள் ரூமெர்சோ ஃபேக் நியூஸோ அதிகமாக இருக்காது அவங்களுக்கு தேவை மக்களுக்கு இந்த செய்தி வந்து சென்றடையணும் அப்படிங்குறது தான் என்ன அன்றாடம் என்ன நடக்குதோ இந்த பகுதியில் என்ன நடக்குது அப்படிங்குறத வந்து அவங்களுக்கு தெரியபடுத்தணும் அப்படிங்குறது தான் புதிய ஊடகங்கள் அப்படின்ற பட்சத்தில் வந்து என்ன அப்படினா ஃபேக் நியூஸ் அது மாதிரி அவங்களோடய நியூஸ் பேப்பர்ஸ் அதிகம் வாங்கி படிக்கணும் மேகஸின்ஸ் நல்ல ஓடணும் அப்படினு அட்ராக்ட்டிவ் பேஜெஸ்சு அதுக்கு ஏற்ற மாதிரி டிஆர்பி ரேட் ஏறனுங்கிறதுக்காக நடக்காத ஒன்றா நடந்த மாதிரி சித்தரிக்கிறது இதெல்லாம் வந்து மாறுபட்ட விஷயமாக வித்தியாசமாக நான் பார்க்குறேன்